நான் தைக்கும் போது பின்னல் பின்னும் போதோ அல்ல தைக்கும் போதோ தவறுகள் சில நேரத்தில் நடந்திருக்குது ஆனாலும் அதை சரி செய்துக் கொண்டு மற்றவர்களுக்கு நான் நல்லா கற்றுக்கினு இன்னும் சரி செஞ்சு நல்லா கற்றுக்கினு அந்த வேலையை நல்லா சிறப்பாக செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறேன்